ஹலோ அண்ணே வணக்கம் நல்லாயிருக்கேன் அண்ணே நம்ம கடையில் என்ன அது காய்கறியெல்லாம் என்னமோ ஆர்கானிக்குனு போட்டு வச்சுருக்குறீங்க கத்திரிக்காய் வெண்டக்காய் தக்காளியெல்லாம் இருக்குது இது வெலை பார்த்திங்கனா ரெட்டிப்பு மடங்காக இருக்கே என்ன இது எனக்கு கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம்

அப்படிங்களா சரிங்க ம் ம்

ம் ம் ம்

ஓ ஓ

ஆ ஆ

சரிங்கய்யா சரி இது இது ரெண்டும் கால் கால் கிலோ கொடுங்க நான் போட்டு சமைத்து பார்த்துட்டு நாளைக்கு வந்து உங்களுக்குச் சொல்கிறேன் ஆ ஆ ரைட்டுங்கய்யா நன்றிங்க ம்